கலை மற்றும் கைவினைத் துறையைப் பொறுத்த வரைக்கும் மற்ற துறைகள் எப்படி வேலை செய்யுதோ அதே மாதிரி தான் கலை மற்றும் கைவினைத் துறைகளும் ஆனால் மற்ற துறைகளில் அவர்களோட பொருட்களும் ஆகட்டும் பணிகளும் ஆகட்டும் அது அது மூலமாக இல்லை அது மேலே ஏதாவது பிரச்சினைகள் வருது அப்படின்னா அவங்க எப்படி நீதிமன்றத்தில் புகார் கொடுக்கறது மூலமாக சரி பண்ண முடியுமோ அதே மாதிரி கலை மற்றும் கைவினைத் துறையிலும் அவங்க கையாள உருவாக்கப்பட்ட பொருட்கள் வேறு யாராவது உருவாக்கப்பட்ட மாதிரி அவங்க ஏதாவது தில்லு முல்லு வேலைகள் பண்ணுறாங்க அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கு நிறையா சட்டங்கள் எல்லாம் உதவிகரமாக இருக்கும் அப்படி இருக்கும் போது நம்மளோடய ஒவ்வொரு பொருட்களுக்கும் நம்ம தான் அதுக்கு செஞ்சோம் அப்படிங்கிற உரிமைகளும் காப்புரிமைகளும் நம்ம வாங்கிவிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சினைகள நம்ம முடிஞ்சளவுக்கு தவிர்க்க முடியும் அதை மீறி ஆனால் ஒரு வேளை நம்மளால் அந்த மாதிரி உரிமைகள் ஒப்பந்தங்கள் எதுவும் நம்மளால் வாங்க முடியலை இல்லை மறந்துவிட்டோம் அந்த மாதிரி ஏதாவது பிரச்சினைகள் இருந்தாலுமே நியாயமாக நம்ம நீதிமன்றத்தில் போய் புகார் கொடுக்கறது மூலமாக நம்மளால் நிச்சயமாக ஒரு நீதி பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் பொருட்கள் பொறுத்த வரைக்கும் அந்த பொருட்களோடய உரிமை நம்மளோடயது அப்படிங்கிற உரிமங்கள் ஒப்பந்தங்களெலாம் நம்ம சரியாக வச்சுக்க வேண்டியது நம்மளோடய கடமை அதை தவற விட்டோம்னால் அது மூலமாக வர்ற பிரச்சினைகள நாம் தான் எதிர்கொண்டாகணும்